ஆ சொல்லு மீனா என்ன கடை அப்படியா சரி சரி

நான் நான் எடுக்கறதுலையே எடுத்துக்கலாம் ஹோல்சோலாக ஆ சரி சரி வாய்ங்த்தரன் வாய்ங்த்தரன் இங்கே நம்ம தோட்டத்துக்கார் கொண்டு வருவது பீக்கிங்காய் பொடலங்காய் அவரக்காய் கத்ரிக்காய் வெண்டக்காய் இது கொண்டு வருவாங்க அவங்ககிட்டையே கூடம் ஆ டெய்லி கொண்டு வருவாங்க அவங்ககிட்டையே தோட்டத்துக்கார் கிட்ட வாய்ங்க்கிலாம் ஹோல்சேல் ரேட்டுக்கு அப்புறோம் பத்தாததுக்கு வே மீதி காய்கள் எல்லாம் நான் நான் எடுக்கிற பக்கம் ஹோல்சேல் கடையில் எடுத்துக்கலாம் அங்கே பீன்ஸு கேரட்டு முட்டைக்கோஸு உருளைகெழங்கு வெங்காயம் இதெல்லாம் அங்கே வாங்க்கிலாம் வாங்கி வியாபாரம் பண்ணலாம் ஹோல்சோல்லாக ஆ தோட்டத்துக்கார் நம்ம கடையில் போடுகிற மாதிரி ரேட்டு கம்மி பண்ணி தான் தருவாங்க அதுலந்து நாம ஒரு பத்து பர்ஸன்ட் இருபது பர்ஸன்ட்டு வச்சி வியாபாரம் பண்ண வேண்டிய தான் டெய்லி டெய்லி எவ்வளோ ஆமாம் டெய்லி பொருள் மாதிரி தான் நம்மளும் எடுக்கறோம் நம்மளுக்கும் அதில் ஒரு ஓ லாபம் இருக்கிற மாதிரி தான் வாங்கறது

ஆமாம் இல்லை இல்லை அவங்க தோட்டத்துக்கார் கொண்டு வரதெல்லாம் ப்ரெஷ் காய் தான் இப்போ மற்றபடி வே வேறு காய் வாங்கறதெல்லாம் அவங்ககிட்ட வாங்கறம்மில்லை அது அன்னன்னிக்கே போய் வாய்ங்க்கிற தான் அளவளவாக வாங்கி வச்சிக்கறது இல்லைனா காஞ்ச மாதிரி போயிரும்

ஆ அளவாக வாங்கி வே செஞ்சிக்கலாம் அப்படி எல்லாம் இல்லை தோட்டத்துக்கார் ரெகுலராக கொடுக்கறதான் அதுபோக நம்ம அங்கே கடையில் வாங்கறம்ல ஹோல்சோல்லாக போய் பெரிய மார்க்கெட்டில் வாங்கறோம் அங்கே வாங்கற காய்களும் சேஞ்சு பண்ணிக்கிறோம் அப்பிடியே அப்புறோம் இது தோட்டத்துக்காருக்கு விளச்சல் இல்லாத காய்க சொல்லுவாங்க இந்த காய் இதோட நின்றுருச்சிங்க அடுத்த இதுக்கு வரும்போது கொண்டு வரேன் மற்ற காய்கள் எல்லாம் கொண்டு வரேன் சொல்லுவாங்க அந்த காயை அதுக் தகுந்த மாதிரி நம்ம அங்கையே அஜ்ஜஸ் பண்ணி வாய்ங்க்க வேண்டியதுதான் மார்கெட்லியே வாங்கி பண்ணலாம் நல்லா வேலை இருக்கு நல்லா இன்கம் இருக்கு உங்களுக்கு நம் பார்த்து டெய்லி எந்துர்ச்சு செஞ்சம்னா போதும் ஆ செஞ்சம்னா அதுக் தகுந்த நான் சொல்லிடுறேன் சரி ஆ சரி சரி ஆ சரி மீனா